ஹலோ ரங்கா ஸ்டோர்ங்களா சரிங்கா சார் இங்கே நாங்கள் பாலக்கோடுக்கு புதுசாக குடி வந்துருக்கோம் ஆ இங்கே எங்களுக்கு கடை எல்லாம் தெரியாது சரி பக்கம் இருக்கிறவங்க வந்து உங்கள் நம்பர் கொடுத்தாங்க இந்த ஸ்டோரில் நீங்கள் என்னன்னாலும் ஆர்ட்ரு பண்ணுங்க அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படினுண்டுங்க சார் இல்லைங்கா சார் டோர் டெ டோர் டெலிவரி பண்ணிவிடுங்க ஏன்னா எங்களுக்கு தெரியாது நாங்கள் இப்போ தான் புதுசாக இங்கே குடி வந்துருக்கோம் அதனால நான் உங்கள் கிட்ட என்ன என்ன ஃபிரெஷாக இருக்குங்க சார் என்ன என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு எனக்கு வந்து அஞ்சு கிலோ மினி கேட்டு அரிசி வேணுங்க சார் சரிங்க சார் அப்படிங்களாங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் எனக்கு இப்போ வந்து அஞ்சு கேஜி வந்து மினி கேட்டு அரிசி மட்டும் வேணுங்க சார் என்ன ரேட்டுங்க சார் அது ஒரு கேஜி ஒரு கிலோவாங்க சார் அப்படிங்களா அப்படிங்களா சரிங்க சார் சரிங்க சார் எனக்கு அஞ்சு கிலோ மட்டும் அனுப்பிச்சு விடுங்கள் சரிங்க சார் நான் கொடுக்குற லிஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க சார் அஞ்சு கேஜி வந்து மினி கேட்டு அரிசியும் ஐநூறு எம் எல் மில்க்கும் மில்க் பவுடரும் வேணுங்க சார் ஆ சரிங்க சார் இங்கே பாலக்கோடு பழைய இராஜேந்திரா ஹாஸ்பெட்டலு இருக்கு இல்லைங்க சார் அதில் செகண்ட் ஃப்ளோரில் தாங்க சார் இருக்கு என்னோட ஃபோன் நம்பரும் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க சரிங்க சார் இது வந்து பையன்கிட்ட டோர் டெலிவரி பண்ணுற பையன்கிட்டையே அமவுண்டு கொடுத்து அனுப்பட்டுமா இல்லை ஆன்லைனில் கொடுக்கட்டுமாங்க சார் ஆமாம்ங்க சார் சரிங்க சார் நான் அப்படியே கொடுத்து விட்ரேங்க சார் எனக்கு பில்லு போட்டு கொடுத்து அனுப்புங்கள் சரிங்க சார் சார் ஓகேங்க சார் தேங்க் யூ சார்